ஹலோ வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஆமாம்மா ஆமாம்மா என்ன பிரச்சினன்னு வந்திங்கம்மா ம் ஆ சரிம்மா என்னம்மா சாப்பிட்டீங்க ஏம்மா ஏற்கனவே உங்களுக்கு வயிற்றுல புண் இருக்குது கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்கன்னு போன தடவையே சொல்லியிருந்தேல்லம்மா வயிற்றுல புண் சரிம்மா வேறு எதாவது மாத்திர எதாவது போட்டிங்களாம்மா நான் ஏற்கனவே கொடுத்த மாத்திரைகளெல்லாம் போட்டுட்டிருக்கிங்களாம்மா ஒழுங்காக ஆ ஏம்மா ஒரு மாத்திரைகளெல்லாம் நம்ம விட்டோன்னால் அப்புறம் எப்படிம்மா திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குமிலம்மா கொஞ்சம் ஒழுங்காக ஆரம்பத்துலேருந்து போட்டிங்கன்னால் இந்த பிரச்சின வராது எரிச்சலாக இருக்காம்மா சரி தண்ணி குடிக்கிறிங்களா நல்லா

ஆ ஆ வயிறு எந்த பக்கம் வலிக்குதும்மா வலிக்குதுங்களா அது ஏற்கனவே உங்களுக்கு வயிறு புண் இருக்குது ம் சரிம்மா நேரில் வரமுடியுமா உங்களால் நீங்கள் எந்த ஊர்லேம்மா இருக்கீங்க இப்போது சரிம்மா ம நான் எழுதித்தர மருந்து உங்களால் வாங்கிக்க முடியுமா அங்கே

நான் இப்போது மருந்து மாத்திர உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இது அனுப்புகிறேன் நீங்கள் அது கிடைக்குதான்னு பாருங்க பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க ஆனால் நான் ரெண்டு நாளைக்குதான் உங்களுக்கு தரமுடியும் நாலு வேளைக்குதான் தருவேன் ஆனால் நீங்கள் மூணாவது நாள் வயிற்று வலி இருந்துதுன்னால் நீங்கள் என்னை வந்து நேரில் பார்க்கணும் நம்ம வந்து நேரில் பார்த்தாதான் என்னம்மா வேணும் சரி நான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆ ஓகே ஆ சரிம்மா வேறு எதுவும் தொந்தரவு இருக்காம்மா

சரிம்மா நீங்கள் கொஞ்சம் காரமான உணவுகளை தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் இளநீ அது மாதிரி பழச்சாறு அதெலாம் நிறையா குடிங்கம்மா ஆ சரி ஓகேம்மா ஆ சரிம்மா நீங்கள் பாருங்க பாருங்க சரிம்மா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வாங்கிகிட்டு எனக்கு சொல்லுங்க ஒரு வேளை அந்த மாத்திர கிடைக்கல அப்படின்னா பார்த்துக்கலாம் ம் வந்தால் ஓகே